ஆ சொல்லுங்கள் மேம் ஹலோ மேம் சொல்லுங்கள் சரி மேம் ஓகேங்க சரிங்க மேம் ஓகேங்க ஓகேங்க சரி மேடம் ஓகே மேம்

சரி ஓகே சொல்லிடுறேன் மேடம் ஆ என்ன காரு மேடம்

ஓகேங்க

சரிங்க ஆ ஓகேங்க மேம் ஓகே ம் ம் அது வாட்டர் சர்வீஸும் செய்யணுங்களா

சரிங்க

ஓகேங்க மேடம் ஓ ஓகே ஓகே மேடம் சரிங்க சரி